விவசாயம் என்பது நல்ல மேம்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாகக் கருதப்படுகிறது இந்தியாவில் முன்னாடி ஒரு காலத்துலலாம் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழிலாக கருதப்பட்டுச்சு ஆனால் இப்போது விவசாயம் என்பது வந்து ஒரு பெரிய தொழிலாகவே கருதப்படும் விவசாயத்தை கண்டு பயந்து ஓடுகிற மக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது அதையே நம் ஊக்குவிக்கும் விதமாக நம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம் மூலிமா மக்களுக்கு அதையே எடுத்து சென்று அதனை அவங்க பெற்ற அந்த ஸ்கீம் மூலிமாக பயன்படுத்தி அவங்களுக்கு லாபத்தை வர வைக்க வேண்டும் அப்போ நம்ம மனிதர்களாக நம்ம இப்போ விவசாயத்தை விட்டு வெளியில் வந்தாலும் மனிதனாகிய நாங்கள் போய் அந்த விவசாய முறையில் சமைக்கிறது அந்த விவசாய ஃபு பொருள்களை வாங்கி நேரடியாக சமைச்சி கொடுக்கும் இடத்துக்கு சென்று சாப்பிடுவது அந்த மாதிரி இடங்களில் சாப்பிடுவது மூலம் விவசாயத்தை மேலும் மேலும் ஊக்குவிக்க படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக குழந்த பிறந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையாக அதுதான் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை கொடுக்கலாம் அப்போது தான் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் ஓ இந்த மாதிரி சத்தான பொருள்கள் எடுத்தால் தான் அவங்களுக்கு உடம்பும் தெம்பு சேரும் ஆதலால் இந்த விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தமான சிறிய சிறிய செயல்கள் புதிய மனிதர்கள் இடம் இருந்து உது உதவி பெறுவது போல் இதை சென்று சேர வேண்டும் ஒரு புது ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து எப்படி வெளியில் வருகிறார்களோ தாயின் பால் எவ்வளவு சத்தானதோ அது போன்று தான் விவசாயத்தில் உணவுகளும் நேரடியாக விவசாய உணவுகள் மருந்து செலுத்தாமல் பெற்ற உணவுகளை தாய்மார்களுக்கும் இல்லை முதலில் கொடுக்க வேண்டும் பின்பு அதை சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவர்களும் அதை போன்ற உணவுகளை உபயோகிக்க வேண்டும் அப்பொழுது தான் விவசாயத்துறையை மேம்படுத்துவது முடியும்